ஹலோ ஆ சார் வணக்கம் சார் நான் தருணகிருஷ்ணாவோடய அப்பா பேசுகிறேன் சார் தருணகிருஷ்ணா நயன்த்து ஸ்டாண்டர்ட்டில் தருணகிருஷ்ணா இருக்கார் இல்லைங்க சார் ஆ அவு ஆ அவங்க அப்பா பேசுகிறேன் சார் எனக்கு வந்து வேலை கன் வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க சார் கோயம்புத்தூருக்கு அ அதனால் தம்பியோடய டீசியை வாங்கிகிட்டு போய் அங்கே சேர்த்தறதுக்கு அதுக்கு தான் சார் உங்களுக்கு கால் பண்ணிணேன் அதுக் அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் எப்படி லெட்டர் எழுதணும் என்னங்கிறதை சொன்னிங்கன்னால் ஆ

ஆ ஆ சரிங்க சரிங்க ஆ

ஆ கோய கோயம்புத்தூர் சார் கோயம்புத்தூருக்கு மாற்றிருக்கு சார் இப்போ இங்கே விட்டுவிட்டு போகிறத்துக்கும் முடியாது தனியாக அவன் இருக்கிற மாதிரி இருக்கும் சரி அதனாலதான் எல்லாம் ஃபேமிலியோடு போகிறதுனால அங்கே குடும்பத்தோடு அங்கே மாறிடுறோம் அதனால சரி வாங்கிகிட்டு போய் ஆ ஆ ஆ அதனால மாற்றுச்சான்றிதழ் வாங்கிகிட்டு போய் அங்கே உள்ள ஸ்கூலில் சேர்த்திர்லாம் அப்படின்ட்டு சார் உங்களுக்கு ஏதாவது அங்கே தெரிஞ்ச இது இருந்தால் கூட சொல்லுங்க சார் ஆ சரிங்க சரிங்க சரிங்க ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ ஓகே ஆ சரிங்க சரிங்க சரிங்க கண்டிப்பாக அது அதுக்காக தாங்க சரி இப்போ கேட்டு வச்சுக்கிட்டா நாளைக்கு வந்து உங்களை நேரில் பார்த்துட்டு வாங்கிட்டு போனோம்னால் எப்படியும் ஆ ஓகே ஆ சரிங்க பத் பத்து மணிக்கு வரும்போது ஆ ஆ சரிங்க அதுக்கு நான் இப்படி எழுதிட்டுங்களா சார் அனுப்புதல் அப்படின்னு எங்கள் ஆ போட்டுவிட்டு பெறுதல் உங்களை போட்டுவிட்றேன் தலைமை ஆசிரியர் பள்ளி போட்டுவிட்டு பொருளில் வந்து மாணவர் மாற்றுச்சான்றிதழ் பெறுதல் அப்படின்னு சொல்லி போட்டுவிட்றேங்க போட்டுவிட்டு இதனால இதுமாதிரி எனக்கு வேலை அங்கே மாற்றிட்டாங்க அதனால மாற்றுச்சான்றிதழ் தருமாறு கேட்டுக் கொள்கிறேன் சொல்லி எழுதிட்றேன் இது கரெக்ட்டு தானே சார் ஆ ஆ ஆ சரிங்க ஆ சரிங்க

போ போ ஃபோட்டோ அதெல்லாம் கேட்டிங்கள்லே ஆ ஆ ஆ ஆ சரிங்க சார் சரிங்க ம் ரெண் ஓகே சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னது ஆ ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேன் சார் மிக்க நன்றி சார் இவ்வளவு தெளிவாக பேசி கொடுத்ததுக்கு கரெக்டாக சொன்னிங்க ஆ வேறு ஒருத்தர்னால் ரொம்ப கோபப்படுவாங்க ஃபோனில் பேச ஆ ஆ ம் சரிங்க ரொம்ப நன்றி சார் ஆ ஆ ஓகே ஓகே சார்